ஹலோ சார் வணக்கம் ஆ நான் சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன் சார் ஆ ஆ கோகுல் சார் என்னோடய என்னோடய நேம்மு இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்து பைக் எடுக்கணும் ஆ ஆ இ இல்லை ஹீரோ ஹீரோ வேணும்

ஓகே ஓகே சார் எவ்வளோ ரேட்டு வரும் ஆ அது எத்தனை மந்த்து சார் நம்ம டியூ கட்டுற மாதிரி வரும் அது பேங்க் ஃபைனான்ஸ் போடலாமா இல்லை எப்படிங்க சார் ஆ ஓகே சார் ஆ இல்லல்லை இப்போ வந்துட்டு ஸ்டார்ட்டிங் பேமேண்ட்டு எவ்வளோ சார் கட்டணும் ஓகே சார் ஓகே சார் ஆ ஆமாங்க சார் நாளைக்கு வந்து நான் பார்க்கணும் ஷோரூமில்

ஓகே சார் ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் உங்கள் நேம் சார் சரத்தா சார் ஓகேங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஆ தேங்க்யூ சார் ஆ ம்